பத்து ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு பத்தொன்பது ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஏழு நாலு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்று அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபது பத்தொன்பது நாலு ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு